ஓவிய முறைகளில் நிறையா அழிந்து கொண்டிருக்குது அதை வந்து எப் எப்படில்லாம் பேணிக் காக்கலாம்னா நிறையா சப்ஜெக்டில் வந்து ஃபுல்லாகவே வேறு வேறு லேங்குவேஜ் அந்தமாதிரி கொண்டு வந்துட்றாங்கள் அதில் ட்ராயிங்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கணும் ட்ராயிங்ஸ்னு ஒரு கிளாஸ் எடுக்கணும் இந்தமாதிரி எடுத்தால் ட்ராயிங்ஸ் வந்து ஓவியம் வந்து நிறையா வளர்ந்துடும் அதுவும் இல்லாமல் வெளியில் கிளாஸ் அந்தந்த கிளாஸ் இருக்குது இந்த கிளாஸ் இருக்குது இந்த கிளாஸ் இருக்குது இப்போ டான்ஸ் கிளாஸ் இருக்குது ஹிந்தி பேசுகிற கிளாஸ் இருக்குது இங்கிலிஷ் பேசுகிற கிளாஸ் இருக்குது இதுக்கெல்லாம் அனுப்புறத விட்டு ஓவியத்துக்குன்னு ஒரு கிளாஸ் ட்ராயிங் அந்தமாதிரி அனுப்புனோன்னா அதன் மூலிமாவும் கூட ஹிந்தியை ட்ராயிங் வந்து ஓவியம் வந்து வளரும் இந்தியாவில்